நான் எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காய்கறியுமே நறுக்கி வெங்காயம் தக்காளி மசாலா இஞ்சி பூண்டு அரைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நறுக்கி ரெடியாக வச்சுருப்பேன் மசாலா ஐட்டம்ஸையும் எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுருப்பேன் ஒரு டைம் அடுப்பை ஆன் பண்ணிட்டேனா அப்படியே பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் சமைக்கவே ஆரமிப்பேன் அப்படி சமைக்கிறப்போ நமக்கு வந்து நேரம் ரொம்பவே கம்மியாவும் ஏன்னா நம்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பொறுமையா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அது இல்லாமல் கேஸ் சிலிண்டரும் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு ஆகிட்டு இருக்கும் அதனால் ஒன்ஸ் நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் அப்படினா என்னனென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் ஒட்டுக்கா நான் முடிச்சிடுவேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பில்லாம் ஆன் பண்ணிலாம் நான் ஒர்க் இது பண்ண மாட்டேன் சமைக்க மாட்டேன்